ஹலோ கணேஷ் அண்ணா நா இந்தமாரி ஆட்டோ போ மூக்கனூர்லேருந்து அன்னூர் போகணும் அதுக்கு நீங்கள் வரீங்களா ஆமாண்ணா ஆனால் கையில் அமௌண்ட்டு இல்லை கூகுள் போவோ பேட்டியமோ பண்ணிவிடுறேன் இல்லை பேட்டியம் இல்லையா என்னண்ணா எல்லோரும் பேட்டியம் வச்சுருக்காங்க உங்கள்கிட்ட பேட்டியம் இல்லையா சரி கூகுள்பே இருந்ததுனால் கூகுள் பேயில் பண்ணி விடுறண்ணா நீங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொ உங்கள் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சுடுங்க நான் ஃபோன் நம்பரில் போட்டு விட்டர்றேன் நீங்கள் இப்போ வரக்கு நேரமாகுமா இல்லை போகணும் இப்போ அன்னூர் போகணும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திங்கன்னா பரவாயில்ல நான் உங்களுக்கு கூகுள் பேயில் போட்டு விட்டர்றேன் நீங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் அனுப்பிச்சுடுங்க